ஹலோ மிஸ்டர் வெங்கடேஷன் டெய்லருங்களா உங்கள்கிட்ட நம்ம யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்துருந்தேங்களே அதான் நேற்று பேச சொன்னீங்கள் நாலாம் கிட்டதட்ட முடிச்சுட்டேங்க ஒரு நைண்ட்டி பெர்ஸன்ட் முடிச்சுட்டாங்க இன்னும் ஒரு பத்து பெர்ஸன்ட் இருக்குதுங்க நான் முடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னீங்கள் நான் ஆ அதை கொஞ்சம் ஆ உங்கள் ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்தா உங்கள்ட கொடுத்தன் இது வரைலிம் செஞ்சதுலாம் சிறப்பா செஞ்சுருக்கிங்க அவசறோங்கிறதனால ஆ கசாமுசான்னு அடுச்சுடாதிங்க பசங்க பேரன்ட்ஸ்ங்லாம் வந்து ரிப்போட் ஆ ரிப்போட் பண்ணுவாங்க அ டீசண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன செஞ்சு கொடுக்குறிங்க எப்போ கொடுப்பிங்க ஆ ஆமாம் என்ன சார்ஜிங்கிறத சொல்லிடுங்கள் ம் ஆ சரி சரிங்க ஆ சீக்கரம் கொடுத்துடுங்க சார் நாளைக்கு ஸ்கூல் திறக்குது ஆ கொடுத்துருங்க சிரமம் சார் சார் சார் எல்லா இடத்துலயும் பிரச்சனதா இருக்குது இருந்தாலும் நம்ம வேலைய கரக்ட்டா செஞ்சாதாங்க நாங்கள் நல்ல பெயரு எடுக்க முடியும் ஸ்கூலில் அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க சரிங்க